முத்து சோளம் போட்டுருந்தேன் ஒரு ஏக்கரு முத்து சோளம் அதை வந்து ரோட்டில் காய வைக்கணும் ஒரு நாளைக்கு காய வெச்சு ரெண்டு நாள் காயும் அந்த ரெண்டு நாளும் காஞ்சிட்டு காய்ச்சலு பார்த்தேல்னா பின்னையும் ஒரு நாள் போடணும் மூணு நாளாக காய வைப்போம் மூணு நாளாக காய வச்சோமுன்னா வியாபாரி வந்து பாயிண்ட்டு பார்ப்பாப்புல அது பதினாறு புள்ளி வந்தால் தான் பதினாறு புள்ளி வந்தால் தான் விலை மதிப்பாங்க அதுலேயும் வந்துக்கு நம்மக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி கம்மி ரேட்டில் வாங்கிடுவாங்க கம்மி ரேட்டில் வாங்கிட்டு போய் அவங்க போய் அதிக வியாபாரத்தில் விற்பாங்க இந்த முத்து சோளத்தை முத்து சோளத்தை நம்ம வறுக்கணும் வந்து காய வெச்சு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி குடுக்கக்குள்ள பாயிண்ட்டு வரல அப்படி வரல இப்படி வரலன்னு சொல்லி நம்மள ஏமாற்றி அவங்க எடை போட்டுருவாங்க எடை போட்டு இவ்வளோ தாங்க வரும் அமௌண்ட்டு உங்களுக்கு இவ்வளோ தாங்க எடை கா இதாக ஆயிருது அப்புடின்னு சொல்லிட்டு அதிகமாக வாங்கிட்டு போயிடுவாங்க காய்கறி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அன்றைக்கு உள்ளே விலைக்கு வந்து ஒருரூவா எடுத்துகிட்டு போனாலும் பத்துருவா எடுத்துகிட்டு போனால் பை ரெம்பி வரும் இன்றைக்கு வந்து இன்றைக்கு உள்ள காலக்கட்டத்தில் ஆயருபா எடுத்துகிட்டு போனாலும் பை ரொம்பாது கவர் பையில் தான் வரும் என்ன வரும்னா விலவாசி ஏறிப்போச்சு மல்லி வில மிளகா வில காய்கறிகள் எல்லாமே எதை எடுத்தாலும் வில ஏறிப்போச்சு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க பின்ன நம்மக்கிட்டேருந்து இந்த காய்கறி வாங்கிட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க இதை வாங்கிட்டு வந்து சந்தையில் காய்கறி வாங்கிட்டு வந்து சைக்கிளில் வெச்சுட்டு விற்பாங்க அவங்க தள்ளிட்டு போகிறவங்க அதில் என்ன லாபம் வரும் அதில் ஒன்றும் லாபம் வராது அது நஷ்டம் தான் வாங்கிட்டு வந்து விற்றா தான் போச்சு அது பைக்கை தூக்கிட்டு ஊர் ஊராக சுற்றணும் அது ஒரு நிலம இன்னும் பல விதமாக இருக்குதுங்க ம்